சாரு எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்க் ஸ்டாக்காக வேணும் பல்க் பல்க்காக வேணும்

சார் அது வந்து நாங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் போட்டுக்கிறோம் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்களா ஓகே ஓகேங்க சார் ஹைப் ஹைபிரிட்ஜா இல்லை எல்லாமே நாட்டுப் பழமாங்க சார் ஓகேங்க சார் சார் இப்போ ஃபங்க்ஷன் டைமெலாம் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குங்களா இல்லை எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்களா சார்

ஓகே சரி ஓகேங்க சார்

ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் டெலிவரி வந்து நாங்கள் டூ தெளசண்ட்டுக்கு மேலே பண்ணால் நீங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவீங்களா சரி ஓகேங்க சார் சார் இப்போ ஆ சார் அது ஃப்ரூட்ஸ் மட்டும் தாங்க சார் அப்படி ஓகேங்க சார் இல்லைங்க சார் அது தேவைப்பட்டா சொல்கிறேன் இப்போதைக்கு எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தாங்க சார் தேவைப்படுது ஓகே தேங்க் யூ